ஆ க்ரீன் சூப்பர் மார்க்கெட்டுங்களா நான் நான் சுதந்திராதேவி விழுப்புரம்லேருந்து பேசுகிறேன் சார் எனக்கு கீ வேணும் என்னென்ன கீலாம் இருக்குது உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபுளாக ம் ஓகே சார் எனக்கு ஹட்சன் கீ வந்து அரை லிட்ரு லே ரேட் எவ்வளோன்னு சொல்கிறிங்களா அறநூறுபாய்ங்களா இல்லை எங்களுக்கு வந்து ஹோல் சேலாக ஒரு அஞ்சு லிட்டர் தேவைப்படுது சார் எவ்வளோ ரேட் சொல்லுவீங்க ஆ ஆ ஆமாம் சார் ஓகே அதுக்குமேலே டிஸ்கவுண்ட் பண்ண முடியாதுங்களா சார் சரி ஓ ஓகேங்க சார் எப்படி நீங்கள் டோர் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை நாங்கள் நேரில் தான் வந்து வாங்கிக்கணுமா ஓ அப்படிங்களா எங்களுக்கு ஃபை கிலோ மீட்டர்ஸ் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதுக்குள்ளே வந்து நாங்கள் வேணால் வந்து வாங்கிக்கிலாமா

ஆ ஓகே சார் ஜிபே மட்டும் தான் அவைலபுளா இல்லை கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிக்கிலாமா ஆ ஓ ஓகே சார் அப்புறோம் வந்து இப்போ நாங்கள் ஆடர் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் வந்து எங்களுக்கு டெலிவரி பண்ணுவீங்கள்

ஆ ஓகே சார்

ம் ஓகே ஓகே சார் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் சார் ஆ ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார்